பொதுவாவே வந்து தமிழில் பாட்டு கத்துக்கும் போதுதோ அல்லது பாடும்தோ வந்து நம்ம நார்மலாக நம்மளோட ஓன் வாய்ஸில் வந்து பாடுற மாதிரி இருக்கும் எந்த பாடகர்களோட இதையும் வந்து இமிடெட் பண்ணுற மாதிரி இருக்காது நம்ம சரளமாக பேசுகிற மொழி இன்றதுனால எப்படி வேணால் வந்து பாடலாம் ஈஸியாக இருக்கும் பாடுகிறத்துக்கும் இதே வந்து கர்நாட்டிக் மியூசிக் வந்து நம்ம கத்துகிறோம் பாடுகிறோம் அப்படின்னா அந்த பாடகர்கள் வந்து இமிடெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவங்க ஏன்னால் அப்போத்தான் ஒரிஜினல் இது வந்து கிடைக்கும் பாடுறதில் தெளிவாக தெரியும் அவங்கள மாதிரியே வந்து பாடுறதுனால் தான் எப்படி வந்து அந்த இது இருக்குது டோன் இருக்குது ராக எல்லா வந்து கரெக்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது தரும் என்ன நமக்கு தெரியாத மொழி இன்றதுனால் அது எப்படி பாடுகிறது அப்படி இன்னு ஒருத்தரோட இதை கேட்டாலோ இல்லை அதனால் கூர்ந்து கவனிச்சாலோ தான் நம்மளால் முடியும் வேற மொழியில் பாடும் போது இப்படித்தான் இருக்கும் இதே நம்மளோட தாய்மொழியில் அவங்க அவங்களோட மதர்ட்டங்க்கில் வந்து பாடும் பொழுது அவங்களுக்கு ஈசியாவும் இருக்கும் எப்படி கத்துக்குறதும் வந்து சரளமாக பேசறா மொழி இன்றதுனால சுலபமாக பாடிடுவாங்கள் ஈஸியா